அதாவது மீன் பிடிக்கிறக்கு நாங்களாம் வலை எடுத்துட்டு போவோம் எல்லோரும் சேந்து ஒன்றா மீன் பிடிப்போம் மீன் பிடிச்ச மேல் கொண்டு வந்து எல்லா ஒன்றா உக்காந்து கழுவி எல்லா ஒரு வயல் வெற்றியை கொண்டாடுற மாதிரி எல்லா அங்கேயே சாப்பிட்டு சமையல் ஆக்கி சாப்பிட்டு எல்லா ஆளுக்கு ஆளுக்கு பாராட்டிட்டு ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சவனுக்கும் பாராட்டு கிடைக்காதவனுக்கும் அதே பாராட்டுதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு ஒரே சந்தோஷமாக கும்மாளமாக இருந்துட்டு வருவோம் என்ன பாட்டு பாடுறதுனா ஏய் அடேய் எடுத்துட்டு வாப்பா வலையை அதை அந்த பக்கம் பிடி இந்த பக்கம் பிடி நீ பிடி ஏய் எடுத்துட்டுவா ஓடலாம் ஆடலாம் அடேய் குதி நீ குதி நான் குதி பிடி அதான் விழுந்துருக்குறத பிடி